எனக்கு ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே எல்லா கண்ட்ரீஸோடதையும் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணும் போது அது ஒரு சந்தோசமாக இருக்கும் அவங்ககிட்ட இல்லை ஸ்கூல் டேஸ்லேயே அது இப்போ நாங்கள் போட்டி போட்டு ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் சேகரிப்போம் ஸோ இந்த கண்ட்ரி இல்லை உன்கிட்ட இல்லை நான் தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு இதோடு எல்லாத்தையும் தேடித் தேடித் தேடி எல்லாத்தோடய கண்ட்ரி எல்லா கண்ட்ரி ஸ்டாம்ப்ஸையும் கலெக்ட் பண்ணனும் அப்படிங்கிறது ஒரு புத்துணர்ச்சி உத்வேகத்தையும் கொடுக்கும்